நான் முதல் முறையாக என்னோட ஒரு இருபது வயசில் சமைக்கக் கற்றுக்கிட்டேன் முதல் முறையாக எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது என்னோட பாட்டி அம்மாவோட அம்மா முதல் முறையாக சைவ உணவை தான் நான் வந்து சமைக்கக் கற்றுக்கிட்டேன் ஏன்னால் அதுதான் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்தாங்க சாம்பார் எப்படி வைக்கிறது பொரியல் எப்படி பண்ணுறது புளிக் குழம்பு எப்படி வைக்கிறது சாதம் எப்படி வடிக்கிறது காலை சிற்றுண்டி எப்படி செய்யறது இரவு வேளை உணவை எப்படி தயார் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு அவங்ககிட்ட தான் ஒன்று ஒன்றா நான் சமைக்கக் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சமைத்ததுக்கு அப்புறம் நானாக தனியாக சமைக்க ஆரம்பித்தேன் கல்யாணம் ஆணுச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட கணவருக்கு முதல் முதலாக நான் வந்துவிட்டு சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் கிரேவி சமைத்துக் கொடுத்தேன் முதல் முறையாக சமைக்கும் போது வந்து அதில் வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சு புளிப்பு சுவை கொஞ்சம் கூட இருந்துச்சுனு சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் மறுமுறை இன்னொரு வாட்டி வந்து கொஞ்சம் நாள் கழித்து நான் திரும்பவும் அந்த சிக்கன் கிரேவி அவங்களுக்காண்டி செஞ்சுக் கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் நல்லா இருந்தது அருமையாக இருந்தது போனவாட்டி சொன்ன எந்தக் குறையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருந்ததுனு என் கணவர் என்னை பாராட்டுனார் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்படிதான் என்னோட சமையல் அனுபவம் வந்து ஆரம்பித்தது